பதினேழு ஆ ஜீரோ ஆறு ரெண்டாயிரத்து நாலு இருபத்திமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஆறு பதினாலு ஜீரோ ஏழு ரெண்டாயிரத்து மூணு பதினஞ்சி பதுனொன்று ரெண்டாயிரத்து நாலு இருபத்தினாலு பத்து ரெண்டாயிரத்து ஆறு